மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காய்கறிகள் இருக்கு காய்கறி பொருட்களுக்கும் இப்போ காய்கறி கடைகாரங்களுக்கும் காய்கறி வாங்க வரவங்களுக்கும் என்ன ஒரு இடைத்தகராறு நடக்குதுன்னா இவங்க வந்து ஒரு காய்கறியை ஆறா அறநூறுரூவா கிலோ கிலோ அறநூறுரூவாம்மா நம்ம என்ன என்ன கா ரேட்டு ஏறி இருக்கு அப்புடின்னு அவங்க சொல்ல இவங்க வந்து என்னாம்மா இதாம்மா விவசாயம் அங்கே கொடுக்கறாங்கம்மா இதாம்மா நாங்கள் அதை வச்சி விக்கணும் அவங்கள்ட்ட ஒரு ரேட்டு அப்போ எங்கள்கிட்ட முன்னூறுரூவானா அவங்கள்ட்ட அறநூறுரூவா அவங்கள்ட்ட இரநூறுவான்னு சொல்லி வாங்கி வந்துடுறாங்க அப்போ யாருக்கு லாபம் ஃபுல்லாக இவங்களுக்கு தான் லாபம் இப்போ இவங்களுக்கு முதலாளிக்கு தான் லாபம் அப்போ முதலாளி லாபம்பட்றப்போ விவசாயம் நட்டம் போகறாங்க அப்போ வாங்கறவன் நஷ்டம்படுறாங்க ஒ இருபதுருவா காய்கறியை அறுபதுருவா கொடுத்து வாங்கறாங்கன்னா அவங்க அதிகந்தான அது அ எவ்வளோ லாஸ் ஆகுது பாத்துங்க அதேமாரிருக்கு அதுமாரி விவசாயம் செய்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அதுமாரி இ